நேரமும் பொருட்களும் குறைவாக ருக்கும்போது வீட்டில் வந்து இட்லி இருந்தால் நான் வந்து இட்லி உப்புமா பண்ணுவேன் இட்லி உப்புமா பண்ணுறதுக்கு எண்ணை கடுகு கருவேப்பில்லை அந்த இட்லி மசாலா உப்பு இது இருந்தால் போதும் இது இருந்தால் வந்து ஈசியாக வந்து நம்ம உப்புமா பண்ணிடலாம் இது வந்து குறுகிய நேரத்தில் வந்து சமைக்க சமையலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்